ஆ சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் ஆ சார் இந்தமாதிரி ஆட்டோ டிரைவருங்களாங்க சார் ரமேஷுங்களா ஆ சார் நம்ம இங்கே கோயிலுக்கு போகணுங்க சார் டெம்பிலுக்கு ஒன்று ஏற்கனவே நம்ம போய்ட்டு வந்தோம் அங்கே கோயிலுக்கு போவணும்னா எவ்வளோங்க சார் இப்போ நாள் வாடகை எவ்வளோங்க சார் ஆகும் நம்ப சோழகிரி பக்கம் சார் சாமி கோயில் மூணு பேருங்க சார்

அறுநூறுபாய்ங்களா விட்டுட்டு திரும்பி கூ ஹவர்க்கு எவ்ளோங்க சார் வெயிட்டிங் சார்ஜு ஹவர்க்கு நூறுபாய்ங்களா சரிங்க சார் நம் நம்ப இப்ப கொஞ்சம் அந்த இதுக்கெல்லாம் வந்து பொருளெல்லாம் கொஞ்சம் அரிசி இதெல்லாம் பொ ஆ அது சரிங்க சார் அந்த பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போகணுங்க சார் அதுக்குதான் கேட்கறோம் அப்படிங்களா சரிங்க சார் வெயிட்டிங் சார்ஜ் ஹவருக்கு எவ்ளோங்க சார் ஆவுது வெயிட்டிங் சார்ஜ் ஹவர் ஒரு ஹவருக்கு எவ்வளோங்க சார் ஆகுது ஒரு மணிநேரத்துக்கு

ஆ ஒரு நாள் வாடகை ம் வெயிட்டிங் பண்ணனும்னா வெயிட்டிங் பண்ணனும்னா ஏதாவது சார்ஜ் இருக்குங்களா அதுக்கு ஒரு ரெண்டு மணிநேரம் வெயிட் பண்ணணும் சார் அங்கே பொங்கல் வச்சு எல்லாம் இது பண்ணுறது சரி சரிங்க சார் நாளைக்கு காலையில் ஒரு எட்டுமணிக்கு வேணுங்க சார் ஓகேங்க சார் ஓகே ஓகே நன்றிங்க நன்றிங்க